ஆ ஆலோ ஆட்டோங்களா ஆ சார் நாங்கள் இந்த வித்யா நகர் எட்டாவது க்ராஸ்லருந்து பேசுகிறோங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜயலக்ஷ்மின்றவங்க ஆட்டோ வந்து உங்கக்கிட்ட இது பண்ணியிருந்தோம் புக் பண்ணியிருந்தோம் ஆனால் நீங்கள் அப்போது இருந்தே நீங்கள் கூப்பிட்டோம் நீங்கள் இதோ வந்துட்டோம் வந்துட்டோன்றீங்க இப்போ இது வரைக்கும் முப்பது நிமிடம் ஆயிடுச்சு ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் வரல இங்கே எனக்கு என்னுடைய கணவருக்கு வந்து கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு வந்து நான் அவசரமாக நாங்கள் வந்து புக் பண்ணோம் ஆனால் எதனால் நீங்கள் வந்து இன்னும் லே இன்னும் வரலைன்றது எனக்கு தெரியல சார் அதனால் எனக்கு கொஞ்சம் என்ன எத்தனை மணிக்கு இன்ன வருவீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வரமுடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆட்டோவை வந்து இது பண்ணிக்கலாம் சார் ரத்து செஞ்சிக்கிறேன் நீங்கள் கூப்பிட்டா இந்தமாதிரி இந்தமாதிரி கூப்பிட்டாங்கன்னா நானும் பத்து தடவைக்கு மேலே கூப்பிட்டேன் சார் ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை ஆனால் இப்போ தான் நீங்கள் வந்துட்டு எடுக்குறீங்க நானும் கிட்டத்தட்ட முப்பது நிமிஷமாக நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபோனை எடுக்கலை சார் ஆமாம் சார் அதனால் நீங்கள் வந்து நான் இப்போது உங்கள் வேற நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோவை வச்சிட்டு நான் இப்போ என்னுடைய கணவரை நான் வந்து இதுக்கு ம மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறேன் சார் அதனால் நீங்கள் வந்து ஆட்டோவை வந்துட்டு நான் சொன்ன ஆட்டோ இதை வந்து புக் பண்ணுறத ரத்து செஞ்சிக்கோங்க நாங்கள் வேறு ஆட்டோ பேசிகிட்டு நாங்கள் கிளம்புறோம் சார் நன்றி சார்